ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அது ஆன்லைனில் ஆர்டரு பண்ணி என்னா பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு அக்காவோடய கல்யாணத்துக்காக என்ன பண்ணிட்டோம் தோடு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் தோடு ஆர்டர் போட்டிருந்தோன்னா நாங்கள் மட்டும் நான் மட்டும் தனியாக போடலை நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வேறு தோடு ஆர்டரு போட்டோம் அந்த தோடு நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில் நல்லா கல்லு வச்சு கொஞ்சம் பெரிய தோடா க ஸாரீலாம் கட்டினா அந்த தோடு கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்கள் அந்த தோடை ஆர்டரு போட்டோம் ஆர்டரு போட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இப்போது இன்றைக்கி திங்கக்கிழம போடறோம் அப்படின்னா அடுத்த அடுத்த திங்க வெள்ளிக்கிழம கல்யாணம் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் புதன் கிழமையே அந்த தோடு வந்துருச்சு எல்லாம் என்னா சொன்னுச்சுங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டரு பண்ணி வாங்குறாயே அது எப்படி நல்லாயிருக்குமா நம்ம நேரில் பார்த்து எடுக்கிறா மாதிரி இருக்குமா என்னான்னு தெரியலை நீ இந்த மாதிரி ஆர்டரு போட்டு வாங்குறாயே அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு அந்த நேரமே ஒரு மாதிரி அச்சமாக போயிட்டு என்ன இப்படி சொல்லுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் மொதல் தடவைதான் ஆர்டரு போட்டிருக்குறோம் அப்படிங்கிறப்ப நல்லா இல்லாமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது சரி நமக்கு மட்டும் நல்லா இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை அது வந்து வேற யாருக்காச்சும் நம்ப ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது நல்லா இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னா பண்ணிட்டோம் சரி வரதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரு போட்டோம் ஆர்டரு போட்டு வந்துச்சு வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு ஏன்னால் நாங்கள் கொடுத்த காசை விட கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்துச்சு அந்த ஸாரீக்கும் அந்த தோடுக்குமே சூப்பராக இருந்துச்சு அதை ப பார்த்துட்டு அஞ்சு பேருமே சரி அடுத்த தடவையும் இதே மாதிரி நம்ம ஆர்டரு போடலாம் அப்படின்ருந்துச்சு என்ன ஒன்றுனா அங்கே சொன்ன டேட்டை விட முன்னாடியே வந்துருச்சு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா சரி கொடுத்துருக்குறோன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமனா எப்படியும் திங்ககிழமதான் வரும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்ருந்தோம் ஆனால் கரெக்டாக புதன்கெழமை வந்துருச்சு அதுவும் மொதல் வாரம் புதன் கிழமையே வந்ததுதான் இன்னமும் ஆச்சரியமா இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ட்ரஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஆர்டரு போட்டால் அதிலையே ஆர்டரு போடுவோம் அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் நான் நாங்கள் கொடுத்த காசை விட அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து அதிகமாகதான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன்